நமக்கு பிடிச்ச சீசன் சொன்னுச்சின்னால் சம்மர் சொல்லுவோம் ஏன்னால் சம்மர் நமக்கு வந்து ஹாலிடேவாக இருக்கும் ஸ்கூல் படிக்கிறவங்களோ இல்லை காலேஜ் போகிறவங்களோ எப்படி எல்லோரும் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஹாலிடேவாக இருக்கும் சம்மர் வந்து அதனால நம்ம ஃபேமிலியோடு டூர் போகலாம் எல்லாரோடய சில்ட்ரன்ஸுக்கும் அப்போ தான் லீவுங்கம் போது நம்ம ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படி என்ஜாய் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்தோட இப்போ ஊட்டி கொடைக்கானல் இந்தமாதிரி தெரியாத இடத்துக்கோ கோவிலுக்கோ இப்போதான் போகிறோம் ஃபேமிலியோடு போகிறோம் அப்படின்ங்கும்போது ஒவ்வொன்றும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒரு லைஃப்லேயே ஒரு பிக்கஸ்ட்டு மெமரிஸாக இருக்குமில்ல கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு ஒன் இயர் இப்போ வந்து நம்ம ஊட்டி போயிருக்கோன்னால் அடுத்த டைம் வந்து வேறே எங்கேயாச்சும் போகணும் அப்படினுங்குறமாரி பிளான் பண்ணும்போது லாஸ்ட்டாக சொல்லும்போது இந்த ப்ளேஸோடய இந்த ப்ளேஸ் நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்தமாதிரி இருக்கும்போது நமக்கு சம்மர் வந்து ரொம்ப யூஸாகவே இருக்கும் சம்மர் வந்து லீவுனால் நம்ம எல்லோருமே கிளம்பலாம் யாரும் உனக்கு ஸ்கூலா எக்ஸாமா எதுவுமே கிடையாது நம்ம பேரன்ட்ஸோடய சப்போர்ட்டோடு நம்ம எங்கே வேணாலும் கிளம்பலாம் சம்மர் சீசன் அதனால சம்மர் ரொம்ப பிடிக்கும் வின்டர்னால் இப்போ பனிக்காலத்துலன்னால் சுத்தமாக பனின்னு சொன்னாலே நம்மளுக்கு குளிரும் செம்மையா குளிரும் ஏழுந்திருச்சு நம்ம ஆஃபீஸுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ எங்கே கிளம்புணும்னாலும் நமக்கு குளிக்க குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பயப்படுவோம் சேம்மையா குளிருதே எப்படி குளிக்க போகிறோம் அப்படின்ங்குற மாதிரி நம்ம பயப்படுவோம் வின்டர் காலத்தில் அதை நம்ம அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சுடுத்தண்ணி போட்டு தரீங்களா எனக்கு ரொம்ப குளுருது அப்படினுங்கற மாதிரி நம்மளாம் கேட்போம் நம்ம பேரன்ட்ஸ்கிட்டே கேட்போம் அதனால வின்டர் காலம் வந்து ரொம்ப தூங்குவோம் ஏழுந்திரிக்க முடியாது இப்போ வெளில போனாலே ஒரே புகையா இருக்கும் பனி எந்தளவுக்கு போய் பெயிது அப்படினு சொல்லிட்டு பார்த்துட்டு கிளம்பவே அலுப்பாக இருக்கும் ஏன்டா ஏழுந்திரிக்குறோம் அப்படின்ங்குற மாதிரிலாம் தோணும் நமக்கு பனிக்காலத்தில் அதனால பனிக்காலம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் தான் பண்ணுவோம் பனிக்காலம் அவாய்ட் பண்றோம்னால் நமக்கு வந்து குளுருற மாதிரி இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சீசன் வெயில் வந்து சேஞ்ச் ஆகும் சம்மர் வின்டருக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் வருமா பனிக்காலம் முடிஞ்சோடன அடுத்த டக்குனு வெயில் காலம் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மார்னிங் டைமில் ஏன்டா ஏழுந்திரிக்கிறோம் அப்படிங்கற மாதிரி குளிரும் அதே ஈவ்னிங் டைம் ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் பார்த்தம்னா கொஞ்சம் வெயில் ரொம்ப இதுவாக இருக்கும் போயிட்டு வீட் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வெளில போயிட்டு வந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு போனோம்னால் குளித்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்டி ஆப்போசிட்டாக இருக்கும் வின்டர் காலத்தில் சீசன் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு பனி ஒத்துக்கும் ஒத்துக்காமல் போகும் அதனால வின்டர் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் ரொம்ப குளுருதனால நமக்கு ரொம்ப டிஸ்டபென்ஸாக இருக்கறதனால் வின்டர் நம்ம எப்படியும் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட சம்மர் தான் நமக்கு நம்ம ரொம்ப பிடிச்சதுன்னா சம்மர் தான் ஹாலிடே எல்லாம் நம்ம வெளில போகலாம் அதுக்குதான் நம்ம ஏங்குவோம் அது இல்லாமல் ஸ்கூல் ஆஃபீஸோ இல்லை நம்ம எந்த வெளில போகிறதுனாலையும் ஆஃபீஸ்னால் அவங்களுக்கும் பேரன்ட்ஸ்கும் லீவு கிடைக்கும்போது ஸ்டூடண்ட்டை வந்து லீவ் எடுத்து கூட்டிகிட்டு போவாங்க வெளில கூட்டிகிட்டு போவாங்க டூரு அந்தமாதிரி ஒவ்வொரு ப்ளேஸுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவுங்க என்ஜாய் பண்ணுவாங்க கொஞ்சம் பிக்கஸ்ட் மெமரிஸாகவும் இருக்கும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ப்ளேஸுக்கு போகிறதுனாலையும் ஃபேமிலியோடு வெளில போகிறதுனாலும் எந்த ஒரு சீசன்லேயும் நம்ம போகலாம் கிட்டத்தட்ட ஒரு டெம்பிள் மேரேஜ் அந்தமாதிரி போகிறனாலும் போகலாம் இல்லாட்டியும் வெளில போகும்போதுன்னால் ரொம்ப அங்கே போய் தங்கணும் ஸ்டே பண்ணணும் ஒவ்வொரு ப்ளேஸையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கும் போது சம்மர் சீசன் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப லாங் டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாலிடே ஆனால் டக்குனு முடிஞ்சிடும் ஏன்னால் நம்ம வெளில போகிறோம்ல அதனால நமக்கு தெரியாது இப்போதான் போன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்துவிட்டோம் அப்படினுங்குற மாதிரி ஒவ்வொரு ப்ளேஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதோடய இந்த ப்ளேஸோடய பெருமையே இதுதான் இப்போ தஞ்சை டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டோம்னால் தஞ்சை பெரியக்கோயில் எடுத்துக்கலாம் சம்மர் சீசனில் ஃபாரினர்ஸும் வரலாம் நம்மளும் போகலாம் கிட்டத்தட்ட போகும்போது அந்த கோவிலை பற்றின பெருமை வந்து நமக்கு இப்போ படிப்புலேயும் நம்ம எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஜென்ரல்லேயும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ஊரோடய பெருமை இதுதான் இந்த கோவில் தான் தஞ்சை பெரிய பெரிய கோயில் தான் நமக்கு தஞ்சை கோவிலுக்கான ஃபேமஸு அப்படின்ட்டு வெளில ஒரு ஜென்ரல் கொசினாகவும் கேட்டாலும் சரி லெசன் மூலிமா கேட்டாலும் நம்ம டக்குனு நம்ம படிக்கறதோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டோம்னால் இன்னும் நம்ம எழுதலாம் இல்லையா அதனால சம்மர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்ப்ரிங்கிங் அப்படினுங்கறது வந்து நம்ம ஒவ்வொரு காலத்துலேயும் சேஞ்ச் ஆகறதுதான் நம்ம குளிரோ வெயிலோ வெயில் அடிக்கும் இந்தமாதிரி சீசனை வந்து நம்ம ரன் ரன் பண்றதுனால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஆனால் சம்மர் தான் ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஹாலிடேவாக இருக்கறதுனால் சம்மர் மட்டும் நம்ம இது பண்ணுவோம் லைக் பண்ணுவோம் வின்டரும் பிடிக்கும் பட் இருந்தாலும் நமக்கு அங்கே அப்போதிக்கு ஏற்படுகிற சீசனோ நமக்கு அங்கே ப்ராப்ளமோ வின்டர் காலத்தில் நம்ம உடம்புலையே எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு பனினால் ரொம்ப ஹீட்டு ஹீட்டுனாலேயோ எதாச்சும் வரும் அலர்ஜி மாதிரி வரும் பனியும் பெயிது வெயிலும் அடிக்கும்ங்குறமாதிரி அம்மை நோய் அந்தமாதிரி வரதுனால் நமக்கு நிறையா கிடைக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸ்கின்னுலாம் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் பனி சீசனில் அதனால் அப்படி இருக்கும்போது வின்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்றமாதிரி தான் இருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னா நமக்கு சம்மர் தான் ஏன்னால் ஹாலிடேஸ்லாம் நம்ம வெளில போகும்போது அதைதான் லைக் பண்ணுவோம் பேரன்ட்ஸ் நம்ம கேட்டது கிடைக்கும் ஒவ்வொரு ப்ளேஸ்லேயும் போய் விளையாடலாம் ஜாலியாக இருக்கலாம் அதனால் சம்மர் தான் லைக் பண்றோம்